தொழில்நுட்பம் நமது பொழுதுபோக்குகள வீட்டிலேயே தான் முடங்க வச்சிருக்குது முன்ன தொழில் தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் நமக்கு பொழுது போகணும்னால் கண்டிப்பாக வெளியே போய் தான் ஆகணும் ஒரு திரைப்படம் பார்க்கணும்னா திரையரங்கு தான் போகணும் ஒரு விளையாட்டை பார்க்கணும்னா விளையாட்டு மைதானத்துக்கு போகணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து யார் செலிபிரேட் பண்ணுறாங்களோ அங்கேதான் நம்ம போய் ஆகணும் இப்படி இருந்த நம்மளோட வாழ்க்கைய தொழில்நுட்பம் இப்போ என்ன ஆக்கிருச்சுனால் படம் பார்க்கணுமா வீட்டிலேந்தே பாருங்கள் விளையாட்டை பார்க்கணுமா அதையும் வீட்டிலேந்தே பாருங்கள் ஃபங்க்ஷனை உடனடியாக பார்க்கணுமா அதையும் வீட்டிலேந்தே பாருங்கள் திருவிழாவ பார்க்கணுமா கோயில் திருவிழாக்களை பார்க்கணுமா அதையும் வீட்டிலேந்தே பார்க்க சொல்லி நம்மளை முடக்கி போட்டிருக்கு இது ஒரு நேராக போய் பாரும பார்த்து அதை நம்ம விளை அனுபவிக்கிறதை வீட்டுக்குள்ளே பார்க்க வச்சு உட்கார வச்சிருது பல சமயந்தர்கள் இது வந்து நம்ம வெளியே போகிறத தடுக்குதோ அப்படின்னு தோணுது இந்த தொழில்நுட்பம்லாம் நம்மளால் முடியாதப்போ பயன்படுத்திக்கிறதுக்காக தான் உருவாக்குனாங்கள் ஆனால் இப்போ என்ன ஆயிருச்சுனால் நம்மளை முடக்கிப்போட தான் இது நம்மளுக்கு இருக்கோம்னு தோணுது ஏன்னா சில உறவினர்கள் வீட்டுக்கு நம்மளால் போகமுடியல ஃபோன்ல பேசிகிட்டு நம்ம வந்து அவங்கள மீட் பண்ணுறதா சந்தோஸப்படுறோம் சில இடங்கள்ல தியேட்டர்கள் இந்தமாரி இடங்களுக்கெல்லாம் நண்பர்களோடவோ குடும்பத்தோடவோ இப்போ போகமுடியிறதில்லை அட்லீஸ்ட் முன்னாடியெல்லாம் எல்லாம் குடும்பமாக சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்காவாச்சும் சாப்பிட போவோம் இப்போ அதையும் பார்த்திங்கனா வீட்டுக்கே டெலிவரி பண்ணுற அளவுக்கு தொழில்நுட்பம் மாத்திடுச்சு ஸோ இந்த தொழில்நுட்பத்துனால பலவற்றை சம்பாதிச்சாங்க சிலவற்றை இழந்தே தான் இருக்கோன்றத ஒத்துக்கணும்